இன்டர்நெட் அப்படிங்கிறது இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகமாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம் நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கும் சரி எல்லாத்துக்குமே இன்டர்நெட் வந்து ஒரு இன்றியமையாத பங்களிப்பை வந்து கொடுத்துட்ருக்கு இன்டர்நெட் மூலியமா நம்ம தெரிஞ்சிக்கிறது அதில் வந்து லட்சக்கணக்கானது இருக்குது நல்லதிலும் சரி கெட்டதிலும் சரி அதில் ஈஸியாக பரவ கூடும் இதில் மொதல் நல்லது ஏதோ அதில் மட்டும் நம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் நிறையா தெரிஞ்சிக்கலாம் இப்போது பேங்க் பாலிஸிஸ் அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து எது கூகுள் பண்ணி கற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம யூட்டியூப் அந்த அது போன்ற யூட்டியூப் கூகுள் போன்ற ஆப்பின் மூலயுமா நம்மளுக்கு தேவையான தகவல்கள்லை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிலாம் இப்போது என்னென்னல்லாம் நியூ அப்டேட்ஸ் பேங்கில் இப்போது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்கிலாம் அதன் மூலயுமா நம்ம இப்படி இப்படிலாம் பண்ணலாம் இன்னும் என்னென்ன நம்ம வந்து பா நம்ம பேங்கில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அது மூலயுமா நம்ம தெரிஞ்சு அதன்படி வந்து நம்ம செயல்படலாம் அதனால் இன்டர்நெட்டும் சரி அதே மாதிரி செய்தித்தாள் மூலயுமாவும் தினசரி செய்தித்தாள் வாசிப்பவர்கள் வந்து லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவங்க படித்தாலும் ஈஸியாக எல்லாத்துக்கும் அவங்களும் சொல்வாங்க இன்டர்நெட் மூலயுமாவும் எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம்